ஹலோ சார் சார் குட் ஈவினிங் சார் சார் சாரு நான் இப்போ வரப் போகிற இந்த கவுர்மெண்ட் எக்ஸாம் எழுதப் போகிறேன் சார் ஒரு சென்ட்ரலு கவுர்மெண்ட் எக்ஸாமு அதுக்காக அந்த பயோமெட்ரிக்கு அதை செக் பண்ணுவோம் அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுக்கிறதுக்காக தான் சார் கால் பண்ணிருந்தேன் ஆ ஆமாம் சார் எக்ஸாம் ஆ ஆ ஆமாம் சார் அந்த எக்ஸாம் தான் சார் ஆமாம் சார் ஓகே ஆ அப்ளே பண்ணுறேன் ஆமாம் சார் அவ்வளோ தான் வேறு ஒன்னுல்லை இந்த எல்லா ஐடியும் கரெக்டாக இருக்கா இல்லை பயோமெட்ரிக் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிலாம்ல வேறு ஒன்னுல்லை சார் ஓகே ஆ சரிங்க சார் ஓகே ஆதார் நம்பர் தானா ஆ சொல்கிறேன் சார் இ என்னோடய ஆதார் நம்பரு த்ரீ ஒன் ஒன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் செவன் ஃபைவ் ஒன் டபிள் ஃபைவ் ஜீரோ ஆ ஆமாம் சார் ஆ நேம் ஆமாம் சார் கரெக்ட்டு தான் சார் ஆ கரெக்ட்டு ஆ டேட் ஆஃப் சொல் ஆ கரெக்ட்டு ஓகே கரெக்ட்டு தான் சார் ஆமாம் எயிட்டி ஆ கரெக்ட்டு எயிட்டி ஒன் ஓகே கரெக்ட்டு தான் சார் நெக்ஸ்ட்டு ஆ ஓகே அட்ரெஸ் அட்ரெஸ்ஸு ஆமாம் சார் எண்பத்தி நாலு குமரகுரு தெரு ஆ ஆமாம் சார் காளிமுத்து நகர் கும்பகோணம் ஆ ஓகே சார் கரெக்ட்டு தான் சார் ஓகே அதுவும் கரெக்டாக இருக்குதுங்களா ஓகே சார் ஓகே ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ